நாங்கள் எப்போதும் ஒரு போட்டிலையோ கண்காட்சிலையோ ஓவிய காட்சி ப காட்சி நாங்கள் படுத்தினது இல்லை ஏன்னால் அந்தளவுக்கு பெரிய ஒன்றும் புத்திசாலிங்கள் இல்லை அந்த மாதிரி அந்த படிப்பு நிறைய படிச்சிருந்தால் ஓரளவு அதெல்லாம் செய்கிற ஆர்வம் இருக்கணும் நம்ம பெற்றவுங்க படிச்சிருந்தாங்கன்னால் நம்மளை இப்படிலாம் படித்து கொண்டு போய் வழி காமிச்சிருப்பாங்க அவங்களும் அவ்வளோவா படிக்கல அதனால நாங்கள் இந்தளவுக்கு படிக்க தான் எங்களாலேயும் முடிஞ்சது எங்களுக்கும் பெரிய பெரிய படிப்பு படிக்க தெரியல படிக்க முடியல ஏதோ அந்த காலத்தில் ஓரளவு அப்படியே வந்தோம் ஓங்கி தொலங்கி கஷ்டப்பட்டு தண்ணி இல்லாமல் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இந்த மாதிரில்லாம் வந்ததுனால் எங்களுக்கு படி படியா அந்த அளவுக்கு போகிற அளவுக்கு வந்து யாரும் எங்களுக்கு வழிகாட்டல எங்கள் மூளையும் போல போகிறன்னு சொன்னாலும் பெரியவங்க யாரும் லேடிஸுங்கள வீட்டை விட்டு வெளிய அனுப்புது அனுமதிக்க மாட்டாங்கள் அதனால நாங்கள் ஒரு போட்டிலேயும் போய் கலந்துக்கல கண்காட்சி வேணால் போய் பார்த்துருக்குறோம் ஏன்னால் அபபோல்லாம் வந்து பெருசாக கண்காட்சி போடுவாங்கள் கண்காட்சி போடும்போது ம் கண்காட்சி போடும் போது அதாவது எப்படினாக்கா பஸ்ட்டு வந்து மிருகங்கள் அப்புறம் இயற்கை காட்சிகள் அப்புறம் உள்ளவே மேலே இருந்து புல்லட்டு பெருசாக ஒரு ரவுண்டிங் போட்டு அதில் புல்லட் ஓட்டுறது மேலே ஊஞ்சல் மாதிரி ஆடுறது ந அதாவது ரொம்ப படி படி ஏணி வெச்சு படி படியாக மேலே ஏறுறது ஆ அத் அதில் இருந்து கவூரில் இருந்து தொங்கி அப்படியே கீழே இந்தாண்ட மேல் பக்கம் இந் இந்தப்பக்கம் சைடில் லெப்ட்டில் வருது லெப்ட்டு லைட்டில் வருது நைட்டில் இருந்து இடையில வருது மேற்கு கிழக்கு வடக்கு நாலா பக்கம் ரவுண்டு அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் வந்து கண்காட்சியை பார்த்துருக்குறோம் ஓவியத்தையும் நிறைய ஓவியங்கள் இப்போல்லாம் வந்து ஸ்கூலுங்கிலேயே சின்ன சின்ன பிள்ளைங்கள் நல்ல ஓவியம் வரைஞ்சி வெச்சு கண்காட்சி மாதிரி போடுறாங்க ஸ்கூல்லேயும் போய் நாங்கள் வந்து ஓவியத்தை பார்த்துருக்குறோம் நல்ல சின்ன சின்ன குழந்தைகளுக்கு நல்ல ஆர்வம் காட்டி டீச்சர்ருங்கள் ஓரளவு வந்து பிக்அப் பண்ணி குழந்தைங்கள அது வந்து ஒரு நாள் கண்காட்சி மாதிரி வைக்கிறாங்க ஸ்கூலுங்களில் இங்கிலீஷ் மீடியத்துலலாம் அது எங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் நாங்கள் பார்த்துருக்குறோம் ஆனால் நாங்களெலாம் வந்து எந்த ஒரு இதுக்கும் போனதில்லை இப்போ குழந்தைங்கள வெச்சு இந்த பா நாங்கள் வந்து பார்த்துருக்குறோம் அவ்ளோ தான்